மோசமான சமையல் அனுபவம் அப்படின்னா நிறையா அனுபவத்தை சொல்லலாம் தினசரி சமையல்ல உப்பு காரம் கூட குறைய போட்டுடுறோம் அதை அப்படியே தண்ணி ஊற்றி அதாவது உருளக்கிலங்கு ஒன்று ரெண்டு பீஸ் வெட்டிப்போட்டு அதெல்லாம் சமாளிச்சரடலாம் இப்போ ரீசண்டாக சொல்லணும் அப்படின்னா தீபாவளியில நாங்கள் வந்து ஜிலேபி சுடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன் அதில் வந்து மாவாட்டக்குள்ள உளுந்தில் தண்ணி அதிகமாக விட்டு ஆட்டிட்டேன் ஜிலேபி எண்ணெயில் சுத்த சுத்தவே நூல் நூலாக கழண்டுட்டு போய்டுச்சு அப்புறம் மறுபடியும் வீட்டில பெரியவங்கக்கிட்ட திட்டு வாங்கிட்டு மறுபடியும் அதில் வந்து அரிசி மாவு அதுவும் இதுவும் கலந்து நல்லா செஞ்சோம் அதை அப்படிதான் சரி பண்ணோம்